வந்து சில மருத்துவமனையில் வந்து எல்லாம் வந்து சுகாதாரம் சுற்று சூழல் எல்லாம் நல்லா இருக்குது ஆனால் வந்து என்னனு சொல்லுறங்கன்னா சில இதுலாம் வந்து பெட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பத்துறது இல்லை இந்த கொரோனா டைம்லலாம் வந்து நிறைய வந்து பெட்ஸ்லாம் இல்லாமல் சில நோயாளிகலெல்லாம் வந்து கீழே படுக்க வச்சுருந்தாங்க இது மா கீழே படுக்க வைக்கிறது பெட் நெரிசலும் வந்து ஆனால் தொற்று வந்து பரவுறதுக்காக கொரோனா பீரியட்டில் தள்ளி தள்ளி தான் படுக்க வைக்கணும் ஆனால் வந்து பக்கத்தில் பக்கத்திலேயே வந்து படுக்க வச்சுருந்தாங்க இதுவும் வந்து ஒரு பற்றாக்குறைன்னு சொல்லலாம் இன்னும் வந்து முக்கியமாக வந்து டாய்லட் சொல்லலாம் முக்கியமாக வந்து கழிவறை இந்த மா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் கழிவறை எப்படி இருக்கும்ன்னா ஒரு வார்டுக்கு ரெண்டு இது மாதிரி தான் இருக்கும் ஒருத்தங்க கியூவில் இருந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க சில பேர் வெளிய அசிங்கம் படுத்துகிறாங்க இதுனாலேயே ஏன் இதுவே வந்து ஒரு பற்றாக்குறைனு சொல்லலாம் இன்னும் ரெண்டு டாய்லட் சேர்த்து இது பண்ணால் வந்து இது மாதிரிலாம் வந்து வெளியே வந்து அசிங்கம் படுத்தமாட்டாங்க இதுவே வந்து ஒரு பற்றாக்குறைன்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து சிறு சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலில் வந்து ஏதாவது ஒன்று ப மெடிசன்ஸ் ஏதாவது பற்றலன்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் தூரமாக தான் அவங்க போக வேண்டியதுருக்கு இதுவும் வந்து இது வந்து ஒரு பற்றாக்குறைன்னு சொல்லலாம் அப்புறம் வந்து